எங்கள் ஊரில் யாரையாவது நாய் கடிச்சுதுன்னா எங்கள் ஊரில் நாட்டு வைத்தியந்தான் பார்ப்பாங்க பச்சை இலை நல்லா அரைச்சு அதை அந்த காயத்து மேல் வச்சு நல்ல இருக்கக் கட்டி விடு நல்லா இருக்கக் கட்டிருவாங்க அப்புறோம் ஆறு மாதத்துக்கு எந்த கவிச்சியும் சாப்பிடக் கூடாது அதை சாப்பிடாம இருந்தால் கொஞ்சோம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆகிட்டே வரும் அதுக்கு அப்புறோம் நீங்கள் சகஜம் போல் சாப்டல்லாம்